நான் வந்து இந்த மாதிரி சுய மகளிர் குழுவில் நான் இருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னால் இப்போ வந்து நாம் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுனு சொல்லி எடுத்து குடுத்துடும் அந்த குழு மூலயமா நம்மளுக்கு வந்திடுது அதுக்கேற்ற மாரி மாதம் மாதமா எனக்கு மளிகை சாமான் அந்த மாதிரி வாங்குறதுக்கு வந்து அமௌண்ட்டும் கொடுத்தட்றாங்க அதுக்கேற்ற மாதிரி மாதம் மாதமா அதை நாங்கள் கட்டிகிட்டு வரேன் அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இது மாதிரி கலைஞர் கலைஞர் உரிமை திட்டத்தில் வந்து அதுக்கு அதுக்கு எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வருது அதுவும் ரொம்ப இதுவாக இருக்குது மாட்டு லோன் அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டு மாட்டு லோனுக்கு தர மாட்டு லோன் தர்றாங்க ஹோம் லோன் தர்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ப வந்து மாட்டு லோனுன்னால் பால் கறந்து கறந்து அந்த அமௌண்ட்டு வந்து குறச்சிக்கிட்டு வரவேண்டியதுதான் ஹோம் லோனுக்கு வந்து ஹோம் லோனும் அதே மாதிரிதான் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது